எங்கள் பள்ளியில் லைப்ரரி இருந்தது மிகப்பெருசாக இல்லை சின்னதாக இருந்துச்சு ஆனால் சின்ன வயசில் வந்து நான் வந்து நிறைய நேரம் வந்து அங்க புக்கு படிக்க போவேன் எனக்கு புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன் ஃபர்ஸ்ட்டில் வந்து நிறைய கதை புத்தகமெலாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்னதாக அந்த படங்கள் போட்டு அதுக்கான அது எழுதி அது சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி அந்த அந்த மாதிரி கதைகளெலாம் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி படிப்பேன் அது அது தொடர்கதை மாதிரி வந்துகிட்டே இருக்குமா அதெல்லாம் படிக்கிறதுக்கு அவ்வளோ என்ன சொல்வது மனசில் வந்து பதிஞ்ச கதைகள் அதெல்லாம் அதெல்லாம் படிப்பேன் கதை புத்தகள் நிறைய படிப்பேன் அப்புறமா கொஞ்சம் பெரிய பொண்ணாக ஆக ஆக கம்பராமாயணம் அப்புறம் கண்ணதாசனோட புத்தகங்கள் வைரமுத்தோட புத்தகங்கள் இப்படி வந்து ஒவ்வொரு புக்கும் வந்து அவங்களோட எழுதும் விதங்கள் வந்து பாக் அந்த கதைகளோடு படிக்க படிக்க நமக்கு வந்து நாமளே ஒரு என்ன சொல்வது எழுத்தாளர் ஆகிற அளவுக்கு அவங்களோட எழுத்துக்கள் வந்து அந்த கருத்துக்கள் வந்து நம்மளை நம்மளை உந்த வைக்கும் அந்த படிக்க படிக்க நமக்கே வந்து ஒரு உத்வேகம் வரும் நாமளும் எழுதலாகிற அளவுக்கு வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க பல கருத்துக்களை வந்து அது ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் ஊரில் வந்து கண்டிப்பாக லைப்ரி இருந்துச்சு நிறைய பேர் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க அத்தனை பேருமே பசங்கலாம் வந்து ஒரு ப்ரீடே வந்து அது விடுவாங்க படிக்கிறதுக்காக அந்த பீரிடு எப்போ வருமென்னு காத்துகிட்டு இருக்கறதுல நாங்கள் ஒரு பத்து பேர் கண்டிப்பாக அதில் படிக்கிறது முன்னாடி போவோம் அது ரொம்ப பிடித்தமான ஒன்று